இந்தியாவில் வந்து இன்னிக்கு பல்வேறு மாநில்ல பல்வேறு தரப்பட்ட சுவைகளில் அந்தந்த மாநிலங்கள் அந்தந்த நா பழக்கத்தில் இருக்கக்கூடிய சுவைகளாக இருந்தாலும் கூட குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து பிரியாணியானது இன்னிக்கு மிகவும் இளைஞருக்கு மத்தியில் வரவேற்கப்படக்கூடிய அல்லது தினமும் சாப்பிடக்கூடிய அளவிற்கு மாறி இருக்கிறதுன்றது எந்த விதத்திலும் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது குறிப்பாக அந்த பிரியாணிகளில் கலக்கப்படக்கூடிய மசாலாகள் மசாலாக்கள்னு சொல்லும்போது அன்றைய காலங்களில் இருக்கிற மாதிரி இயற்கையாக நாம் வந்து அந்த மசாலாகளை தயாரித்து அதில் வந்து இருக்கக்கூடிய சுவைகளும் அதில் இருக்கக்கூடிய நிறங்களும் பார்த்திங்கனா உடலுக்கு ஒரு பக்குக்குவமான சொல்லலை அதாவது உபாதைகள் இல்லாத அல்லது உணவு வந்து சா சரியான அந்த அரசின் நிர்ணயத்திற்குக்கூடிய அந்தைய தருணம் அல்லது இயற்கையாக சொல்லக்கூடிய அந்த உணவு என்ற அளவுக்கு இருந்தது ஆனால் இன்னிக்கு பல்வேறு கம்பெனிகளில் தங்களை போட்டி போட்டு வியாபாரத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு அதை வந்து பிரதான காட்சிப்படுத்தி அதை விளம்பரப்படுத்தி அதனுடைய சில வகையான தள்ளுபடிகளையும் அதுக்காக கொடுத்து அதை வந்து கவர்ச்சிகரமான ஒரு வணிகத்தில் மட்டும் தான் இருக்கிறாங்கன் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட அந்த